சொல்லுங்கள் சார் சொல்லுப்பா சரிப்பா சரி பைக்கு எந்த ஏடிஎம் சொன்ன அரியலூர் எஸ்பிஐ ஏடிஎம்மாப்பா எப்போ விட்டுட்டு போன ஆஃபனவர் தான் ஆகுதா எங்கேருந்து வந்தீங்க பைக்கு வெளியே வரவதுக்குள்ள மிஸ் ஆகிடுச்சா எவ்வளோ டைம்மு ஆச்சு உங்களுக்கு வெளியே வர உள்ளே போயிட்டு வெளியே வர அஞ்சு நிமிடம் தான் ஆகுதா சரி வண்டியில் எவ்வளோ பெட்ரோல் வச்சுருந்த ரெண்டு லிட்ரா நீ பைக் நிறுத்துனப்போ பக்கத்தில் யாராவது நின்றாங்களா சந்தேகப்படுகிற மாதிரி உனக்கு தெரியாத ஆள் ஓகேப்பா சரி வண்டி என்ன இன்சூரன்ஸா வண்டிக்கு இன்சூரன்ஸ் எல்லாம் இருக்கா சரி வண்டி என்ன கலரு ஸ்ப்ளண்ட்ரு ப்ளஸ்ஸு ரெட் கலரா வண்டி நம்பர்லாம் தெ எல்லாம் இப்போ பக்காவாக இருக்கா சரி ஓகே நீ அமௌண்ட் எவ்வளோ எடுத்த எதுக்கு எடுக்க வந்த என்ன பர்பஸ்ஸு சரி சரி சரி சரி ம் வேறு யார் மேலேயும் உனக்கு சந்தேகம் இருக்கா இல்லைல்ல சரிப்பா ம் ஹெல்மெட் எங்கே வச்சுருந்த ஹெல்மெட் இருக்கா இல்லையா இப்போ அப்படியா சரிப்பா சரிப்பா நான் தேடுகிறேன் கம்ப்ளைண்ட்டு கொடுத்துட்டு போங்க நான் தேடிவிட்டு சொல்கிறேன்ப்பா ம் சரி அங்கே ரைட்ரு இருப்பார் ரைட்டர்கிட்ட சொல்லிட்டு போங்க ம் நான் தேடிவிட்டு உங்களுக்கு கால் பண்ணுறேன் சரி ம் தேங்க்ஸ்